சொல்லட்டுமா ஹலோ நாங்கள் ஆட்டுக்காக நாங்கள் தனியாக வீடு கட்டி வெச்சுருக்கேன் ஆட்டுக்காக தனியாக காம்பௌண்டு போட்டு சீட்டு போட்டு லைட்டு போட்டு க உ காலையில் ஒரு பட்டி சாயந்தரம் ஒரு பட்டி நைட்டு இருந்தால் நைட்டில் இருந்தால் போய்ட்டு வந்து ஒரு பட்டிக்கு அனுப்புவோம் ஆ போய்ட்டு வந்து அம்ச்சுட்டா உள்ளே இருக்கிறத சுத்தம் பண்ணிக்குவோம் அதுக்கு வெளியே ஒரு பட்டி அதை க்ளீன் பண்ணி ஒரு தூசி இல்லாம பெருக்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம் அப்புறம் வயலுக்கு வயல் காட்டில் வந்து மேய்க்கிறதுக்கு பக்கத்தில் ஏரி இருக்குது ரெண்டு மூணு ஏரி இருக்குது ஏரியில் ஓட்டும்போது வயல் கா ஆட்டை மேய்ப்போம் மாட்டை மேய்ப்போம் நான் நான் எங்கேயும் அங்கேலாம் எங்கள் வயல் இடத்துல மேய்ப்போம் இந்தா அப்பறம் கொடி இப்போ க கோடை காலம்லா வருதுல்ல கோடை நாளில் வேர்க்கடல கொடி ஆட்டுக்குப் போட்டு மாட்டுக்குப் போட்டு வேர்க்கடல பொ கொடி போட்டு தண்ணி காம்ச்சு நெகிழ்ல விடுவோம் அப்போ அங்கே ஒரு குழியில ஒரு நிலத்துல ஒரு பட்டி இருக்குது உள்ளே அதில் உள்ளே விட்டு மணி பன்னெண்டு மணிக்குலாம் உள்ளே போட்டு வேர்க்கடல கொடிப் போட்டு உள்ளே போட்டு வெச்சிப் வெச்சிடுவோம் பன்னென்டு மணிக்கு விட்டோம்னா மூணு மணிக்கு வெளியே விடுவோம் மூணு மணிக்கு வெளியே விட்டம்னா ஆறு மணிக்கு உ வீட்டுக்கு ஓட்டியாந்துடுவோம் கூப்ட்டு வந்து வீட்டு பட்டியில் விட்ருவோம் நான் அதுகள்லாம் வெளியேலாம் எங்கேயும் எங்கேயும் போக யார் வீட்டு நிலத்துக்கும் ரொம்ப போக மாட்டோம் ஏரிக்கு தான் போவோம் ஏரி பக்கத்தில் ஏரி இருக்குது பக்கத்தில் எங்களுக்கு ரெண்டு மூணு ஏரி இருக்குது அதனால் அங்கே தான் போவோம் ஆமாம் நான் ஆனால் எங்கள் நிலத்துல இருக்கிறத மே மேயும் மீதி நேரத்தில் ஏரிக்கு தான் போகும் யார் வீட்டு நிலத்துக்குலாம் நாங்கள் போக அதிகம் போக போகிறது கிடையாது போனால் தானே நமக்கு ஏதா சண்டை போடுவாங்க ஏன் ஓட்டியாந்தேன்னு அதனால் நாங்கள் எங்கேயும் போகிறது கிடையாது பக்கத்துலேயே ஏரி இருக்குது அதனால் நாங்கள் எப்படி இருக்குதோ ஓ உடம்பு சரியில்லைனா கூட ஆட்டுக்குக் கொண்டு போய் விடுவோம் உடனே ரெண்டு குட்டி போட்டுடுச்சி ஒரு ஆடு அந்த ரெண்டு குட்டி போடக்கூடாது வெள்ளை செம்மறி ஆடு வந்து ரெண்டு குட்டி போடக்கூடாது அந்த ரெண்டு குட்டி போட்ட உடனே ஒரு வியாபாரி கூப்பிட்டு உடனே அந்த ஆட்டையும் குட்டியையும் அப்போ உடனே கொடுத்துருவோம் ஒரு அ ஒரு மணிநேரத்துல கொடுத்துருவோம் அந்த குட்டியை ஆட்டுக்குட்டியை ஆனால் ரெண்டுக் குட்டி செம்மறி ஆடு போடக்கூடாது அதனால் நாங்கள் உஷாராக இருப்போம்